கிராமத்தில்னு பார்த்தா முடிக்கும் சருமத்துக்கும் நிறையாவே டிப்ஸ் இருக்கு அதில் வந்து முடிக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கத்தாழை இருக்குல்ல அது கத்தாழை வந்து ரொம்ப கூலிங் அது வந்து முடிக்கு நம்ம நம்ம ரொம்ப கூலிங்குனால முடி வந்து நல்லா நல்லா அடர்த்தியாகவும் வளரும் கருப்பாகவும் இருக்கும் அது முடிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியும் வந்து ஹீட் கம்மி பண்ணும் அதனால கத்தாழை வந்து ரொம்ப நல்லது தயிர் தயிர் வந்து சாஃப்டாயிருக்கும் முடியில் வந்து பேக் போட்டோம்னா அதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தயிர் அதுமாரி பனானா இது வாழைப்பழம் வந்து நம் வாழைப்பழம் வந்து பேக்காக போட்டோம்னா அதில் வந்து நம்ம தலையில் இருக்க அழுக்கு அதலாம் எடுத்துட்டு கிளீன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இல இல அப்புறம் பூ எதாக இருந்தாலும் வந்து செம்பருத்தி தலையில் போட்டோம்னா அதுவும் கூலிங் ரொம்ப வந்து சாஃப்ட்டாயிருக்கும் முடி அதுக்கப்புறம் வந்து அந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம சாப்டாலும் கூட அதுவும் அதுவுமே ஹெல்த்துக்கு நல்லது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அது வந்து நெல்லிக்காய் போட்டால் பிளாக்காகும் ஹேர் அது வந்து நம்ம ஜூஸாகவும் குடிச்சாலும் முடிக்கு நல்லது அதுமாரி கறுவேப்பிலை வந்து அதே மாரியே பிளாக்காகும் முடி அதுக்கப்புறம் அதை சாப்டாலும் நல்லது அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அயன் கன்டென்ட்டும் இருக்கு நெல்லிக்காயில் அந்த நெல்லிக்காயை வந்து ஜூஸாக போட்டு குடிச்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தும் உடம்புக்கு கூட அதுக்கப்புறம் பார்த்தா மருதாணி கரிசலாங்கண்ணிலாம் வந்து நம்மளுடைய ஹேர் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர் இருக்கும் அதனால வந்து அந்த ஒ ஒயிட் ஹேரை மறைக்கிறதுக்கு மருதாணியும் கரிசலாங்கண்ணியும் போட்டால் பிளாக் ஆகும் மருதாணி வந்து ரொம்ப ஹீட்டையும் கம்மி பண்ணும் அதனால நம்ம பாடியும் கூலாயிருக்கும் அடுத்து வந்து மு முட்டை வந்து அந்த முட்டை வந்து தலையில் போட்டு தேய்ச்சு குளிச்சால் அது ரொம்ப சாஃப்டாயிருக்கும் பொடுகுல்லாம் போகும் ஹேர் நம்மளுடைய தலை வந்து கிளீனாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் சுத்தமாக வந்து கொட்டிட்டுருக்கும் அந்த இடத்த வந்து சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி அந்த சாறு எடுத்து தா அங்கே தடவினா வந்து முடி வளரும் நிறையா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸுக்கு சருமத்துக்குன்னு பார்த்தா நிறைய இருக்கு இப்போது அதில் வந்து பச்சை பருப்பு மாவு வந்து நம்ம ஃபேஸ் வாஷுக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம் பச்சை பருப்பு பொடியை அது வந்து நம்ம ஃபேஸ் வந்து சாஃப்டாகவும் ஒயிட்டாகவும் ஆகும் அதே மாதிரியே கடல பருப்பு சோப்புக்கு பதில் கடல பருப்பே கூட உடம்புல போட்டு தேய்ச்சு குளிக்கலாம் அது ரொம்ப நல்லா சாஃப்டாயிருக்கும் அந்த மாதிரி முகத்துக்குல வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துதுன்னா அப்புறம் முகத்துல இருக்க டெ டஸ்ட்ட வந்து கிளீன் பண்ணுறதுக்கு பச்சை பாலெலாம் வந்து ஃபேஸ் அடிக்கடி போட்டால் அது ரொம்ப கிளீன் ஆகும் ஃபேஸ் அதுக்கப்புறம் வந்து தயிர் தேன் அதே மாரியே தான் கிளீன் பண்ணும் அது மாரி கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ்லாம் குடிச்சால் நம்மளுக்கு நல்லா ஸ்கின் வந்து க்ளோவாயிருக்கும் அந்த ஜூஸ்லாம் வந்து அந்த இது ஸ்கரப் அதை வந்து ஸ்கரப்பாகவும் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் அதுமாரி ஆரஞ்சு தோலெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப பிரைட் ஆகும்